கேஸை நைட்டும்தான் கேஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது கேஸ் எதாவது லீக்காக அப்பப்போ டேமேஜ் எல்லாம் வரும் அப்போலாம் இந்த ஸ்மெல் அடிக்கும்போதே நம்ப எதாவது என்ன பிரச்சனைனு பார்த்து கேஸை ஆஃப் பண்ணிருனும் இல்லைனா அது ப்ளாஸ்டாயிரும் கேஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது சின்ன பசங்க இருக்கிற வீட்லலாம் சின்ன பசங்களை கேஸ் பக்கம்லாம் விடக்கூடாது கேஸ் எல்லாம் பார்த்து பொறுமையாக தான் யூஸ் யூஸ் பண்ணனும் நீங்களும் கேஸை வச்சிருந்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள் சின்ன பசங்களலாம் யாரும் கேஸ் பக்கம்லாம் விடாதிங்க கேஸ் எல்லாம் லீக் ஆவும் போது எந்த எதையும் ஜன்னல்லாம் திறந்து விட்ருங்க மின்சாரத்தலாம் எதுவும் ஆன் பண்ணாதிங்க லைட்லாம் போடாதிங்க லைட்லாம் போட்டிங்கள்ன்னா அப்புறம் சீக்கிரமாக தீ பிடிச்சிக்கும்